தமிழுன்னு பாத்திங்கின்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ்தான் தமிழை சரியாக நானே படிக்க மாட்டேன் மற்ற பிள்ளைங்களோட படிக்கிறதுக்கு பிள்ளைங்கள கூட நான் பார்த்து நிறையா தெரிஞ்சுக்குவேன் வார்த்தைங்க ஸ்பெல்லிங் மிஸ்ட்டேக் அதல்லாம் நிறையா தமிழ் படிப்பேன் தமிழ்நாட்டுலே படித்து பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய டீச்சராக ஆகியிருக்குதுங்கோ ப்ரின்சிபிள் ஆகியிருக்குறாங்கோ நிறைய பெரிய பெரியவங்களாக ஆகியிருக்குறாங்கோ இந்த இடத்துல இப்போ தமிழ் அப்படின்னாக்கா எங்கே போனாலும் தமிழ்காரங்கதான் எல்லோருமே ஃபாரீனில் கூட தமிழுன்னா தமிழில் தான் பேசுவாங்க கொள்வாங்க அவங்களே நிறைய இந்த ஹிந்தி கன்னடா உருது இது எல்லாம் பேசினா கூட எங்கள் வீட்டுக்கார்லாம் துபாயில் தான் இருக்கிறாங்க துபாய்லேந்து தமிழில் தான் தமிழ் ஆளுங்க பேசுகிறவங்க பார்த்தாக்க தமிழாளு கூட அவங்களும் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருந்தால் கூட தமிழில் தான் பேசுவாங்க தமிழே ரொம்ப பிடிக்கும் தமிழில் நிறைய பேர் தமிழில் நிறைய பேசி பட்டம்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்கோ தமிழ் ஸ்கூலுக்கு போனப்போ தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் போனால் கூட அங்கே தமிழுன்னு ஏதாச்சும் ஒரு பாடம் கண்டிப்பாக எடுத்துதான் ஆவாங்க தமிழ் பாடம் கண்டிப்பாக எடுத்துதான் இருப்பாங்க அப்படி மாநிலங்களுக்கு போனால் கூட கேரளா மாநிலங்களுக்கு போனால் கூட தமிழ் நிறைய பேர் கூட பேசுவாங்கோ